நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது இருபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பதினேழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு